ஆ சரி

ஆ சொல்லுங்கள் யார் ம் ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் எங்கே இருக்கிங்க அதாவது எங்கேருந்து கொண்டு வரிங்க அப்படிங்களா நீங்கள் எங்கே நிற்கீங்க ஆ நான் எப்போமே ஆர்ட்ரு போட்டேங்க சார் நீங்கள் லேட்டாகுதே சார்

அப்படியா ஓகேங்க சார் ஓகேங்க சார் அதான் நான் பல்காக ஆர்ட்ரு போட்டேனே அதான் நீங்கள் இல்லை நேரம் ஆகுதே அதான் கேட்டேன் சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டிங்களா நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் அதுபடி வாங்குங்க ஆ சரிங்க சார் அம்பாசமுத்திரம் சார் ஆ பார்த்துட்டு நீங்கள் வர்றீங்களா கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டுவாங்க சார் மே ஆ ஓகேங்க சார் மேரேஜ் வீடுக்கு தேவைப்படுது அதனால தான் ஆர்ட்ரு போட்டுருந்தேன் முன்னக்கூட்டியே ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க்ஸ்